ஆ ஹலோ சொல்லுங்கள் சார் ஹலோ ஆ பொண்ணுக்கு கல்யாணம் வெச்சுருக்கீங்க பொண்ணுக்கு கல்யாணம் வெச்சுருக்கீங்களா சார் அப்படிங்களா சரி சந்தோஷம் ம் அப்படியா ம் என்ன படிச்சுருக்காங்க என்ன படிச்சுருக்காங்க அப்படியா எப்போ வெச்சுருக்கீங்க கல்யாணம் எப்போ வெச்சுருக்கீங்க ம் ம் ஆ சரிங்க சார் நல்ல நல்ல நேரம் ம் நல்ல நாள் பார்த்திங்களா ஆ சரி ஆ சரி பொண்ணு எந்த ஊர் சார் ம் நாங்கள் இங்கே சன்னாநல்லூர்ம்மா

ஆ கல்யாணம் மண்டபத்தில் புக் பண்ணியிருக்கீங்களா வீட்டிலேவா ஆ என்ன அப்படியா சரிங்க தம்பி இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறாங்க ஆ அப்படிங்களா பொண்ணும் வேலை பார்க்கறாங்களா பொண்ணும் வேலை பார்க்கறாங்களா சரிங்க சரி ம் அப்படியா புதன் புதன்கிழம வைக்கலாம் இல்லாட்டி வெள்ளிக்கிழம வைக்கலாம் கல்யாணம் ம் காலையில் வெள்ளன முகூர்த்தம்னால் ஆ ஆறு டு ஏழு வைக்கலாம் சார் இல்லாட்டி ஒன்போதர டு பத்தரை நல்ல நேரமும் இருக்குது ம் வெள்ளிக்கிழமைனா இப்போ ஒன்போதைரைக்கி மேலே வக்கணும் பத்தரை டூ பன்னெண்டு அப்படி வச்சீங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும் அதுக்கு மே அதுக்குள்ளேயே சார் ஒன்போதர டு பத்தரைக்குள்ள அதுக்கு மேலே தான் ராகு காலம் அதுக்குள்ளேயே நீங்கள் வைக்கலாம் சார் சரி சரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்கள்ளே சார் ம் சரிங்க சார் சரி ஆ சரிங்க சார் சரி வெச்சுட்றேன்